ஒரு சுற்றுலாத்தலத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் உணவு அதோடய இருப்பிடம் அதோடய வாழ்வாதாரம் அங்கே மக்கள் வாழ்கிறது என்பது ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா அங்கே வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் நம்ம சுவாசிக்க கொஞ்சம் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக ருக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் ஆனால் நன்மை தரக்கூடிய விஷயத்த நிறைய பேர்கிட்ட இருக்கும் இதுவே நிறைய பேர் வந்து கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம்